இப்போ வந்து நம்ம மொபைல் கேமையே அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நிறைய கேம்ஸ் இருக்கு இப்போ வந்து பலவகையான கேம்ஸ் இருக்கு சொல்லப்போனால் வந்து ஃபைட்டிங் கேம்ஸு மைண்ட் கேம்ஸு அது வந்து ஃபன் கேம்ஸு ரன்னிங் கேம்ஸ் இந்தமாதிரி நெறைய கேட்டக்ரீஸ் இருக்கு கேம்ஸ் இருக்கு இப்போ வந்து மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அது மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் இதுவாகாம இருக்கு அதே ஃபைட்டிங் கேம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு பப்ஜியோ ஃப்ரீ ஃபயர் எடுத்துகிட்டோம்னா இப்போது வந்து அதை சுடுறோம் இன்னொருத்தனை அடிக்கிறோம் அப்போது வந்து அப்போது வந்து நிறைய விஷயங்கள வந்து நம்மளை அந்த இதுலேயே ப்ளட்டு ரத்தம் அதலாம் பாக்கிறப்ப நமக்கு ரொம்ப அந்த வன்முறைலாம் நம்ம மனசில் இருக்கும் அதுபோல் வந்து நமக்கும் இன்னொருத்தவருக்கும் ஒரு ரூம் மேட்ச்சோ இல்லை ஏதோ ஒரு ஒரே ஒரு மேட்ச் விளாடுறோன்னா கேமில் அது மூலியமாக அவனுக்கும் நம்மளுக்கும் சண்டை வரும் தோத்துவிட்டோம் ஜெய்ச்சிட்டோன்ட்டு அது மூலியமாக ஒரு பகையே உருவாகும் அதலாம் வந்து மனசில் வந்து நிறைய மனதாக்கலை உண்டாக்கும் தாக்கத்தை வந்து தொகுத்திருக்கும் அதுமாதிரியும் இல்லாமல் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து அதில் கேமாக விளாண்டா சரி அதில் வந்து சிலபேர் காசெல்லாம் போடுவாங்க பசங்கள் வந்து அதில் உள்ள பொருள்லாம் வங்கிறத்துக்கான காசை போட்டு செலவு பண்ணி வாங்குறாங்க அதனால் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அது செலவு பண்ணுறது வந்து வீட்டுக்கு தெரியாமயோ அந்தமாதிரி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுறதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து அந்த பசங்களோட டீனேஜஸ் அதெல்லாம் தாக்கும் மனசில் வந்து மனத்தாக்கத்தை உண்டாக்கும் அதுபோல வந்து இதில் வந்து சின்ன பசங்களும் டீனேஜர்ஸும் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க ஏஜிக்குதான் இதெல்லாம் தெரியாது பெரியவங்களாக இருந்தால் இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போய்டுவாங்க அதே டீனேஜர்ஸுக்கோ இன்னும் சின்ன பசங்களுக்கோ அதெல்லாம் தெரியாது இது செய்யணும்னா அவங்க செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்கும் அதனால் கேமை கேமாக மட்டும் விளாண்டு அது மூலியமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படின்றது என்னோட விஷயம்